எங்களுக்கு வயலுக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வயலுக்கு போகணுனா இப்போது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து சனி ஞாயிறு லீவ் விட்டாலே வந்து நாங்கள் வயலுக்குதான் போயிடுவோம் காலையில் போனோம்னா ஈவ்னிங்தான் வருவோம் அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நாங்கள் வயலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுவோம் எங்கள் எங்கள் வயலெலாம் பார்த்தம்னா சன்ஃப்ளவர் போட்டிருப்போம் ஸோ சன்ஃப்ளவர் போட்டிருக்கும்போது நாங்கள் விளையாட்ற இடமே பார்த்தம்னா அந்த சன்ஃப்ளவரோட செடிங்களுக்குள்ளே நடுவில் ஓடி ஆடி விளையாடுவோம் அவ்வளோ ஒரு எனெர்ஜிக்கா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் இந்த மாதிரி ஓடி புடிச்சு விளையாடறது அந்த சின்ன சின்ன பூக்கள் அதை பறிக்க கூடாதுதான் பட் நான் பூக்கள் பறிச்சு தலையில் வச்சுகிட்டு விளையாடறது அது அந்த மாதிரிலாம் நாங்கள் சந்தோஷப்பட்ருக்கோம் அது உள்ளே போய் டான்ஸ் ஆடுவோம் படத்தில் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி எங்களோடய நேரத்தை வந்து நாங்கள் அதில் செலவிட்டிருக்கோம் அது நாங்கள் சின்ன பிள்ளைங்கன்றதால அப்ப்டி பண்ணிருப்போம் ஆனால் எங்களோடய தாத்தா காலத்திலேருந்து காலையில் எழுந்த உடனே எங்கள் போவங்கனால் வயலுக்குதான் போவாங்க வயலுக்கு போயிட்டு சுற்றி வந்து வரப்பில் செக் பண்ணுவாங்க எப்படி இருக்குது ஏதா சேதம் பண்ணியிருக்கா விலங்குகள் ஏதாச்சும் சேதம் பண்ணியிருக்கா பயிரெலாம் நல்லாயிருக்கா தண்ணீர் இருக்கா அப்படின் சொல்லிட்டு இதெலாம் போய் பார்த்துட்டு வந்துதான் அவங்க வந்து அந்த வேப்பங்குச்சி போட்டு பல்லு விளக்கிட்டு வந்து அந்த நீராகாரமே குடிப்பாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அப்போ அந்த டைம் வந்து அவங்க அதில் செலவு பண்ணிட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே பார்த்து வளந்திருக்கோம் அதுக்கப்புறோம் அப்பா அப்பாவும் அதே மாதிரிதான் பண்ணுவாரு அதிலேதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு காலைல என்ச்சோம்னா நம்ம இப்போ இருக்கற காலத்தில் வந்து பசங்கள் காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிற ஸ்டாஃப்பாயிருக்கட்டும் யாராக இருந்தாலும் காலைல ஜிம்முக்கு போறாங்க ஜிம்முக்கு போனால்தான் உடலுக்கு ஹெல்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்னு அப்போலாம் எந்த ஜிம்முக்கு போனாங்க இன்றைக்கி ஜிம்முக்கு போறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு அட்டையை தூக்கிட்டு ஹாஸ்ப்பிட்டலும் போகிறாங்க ஆனால் அப்படிலாம் அப்படி கிடையாதுல்ல ஏன்சோனே முதலில் வயலுக்கு போய் இப்போவும் சரிதான் வயலுக்கு போங்கள் சுற்றி பாருங்கள் நடந்து போங்கள் இப்போ எங்கள் இப்போ வயலுக்கே போனாலும் பைக் எடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அதெலாம் இல்லாமல் நடந்து போங்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்குது நீங்க ஜிம்முக்கு போகிறது வாக்கிங் போகிறது எங்கேயோ எதோ தெரியாத ஊருக்கு வாக்கிங் நடந்து போயிட்டு நடந்து வராங்க அதுக்கு பேசாமல் நம்மளோடய வயலுக்கு நடந்து போய் அப்பாவுக்கு உதவி பண்ணுவோம் தாத்தாக்கு உதவி பண்ணுவோம்னு சொல்லி வயலுக்கு நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தாலே நம்மளோடைக்கு ஆரோக்கியம் கிடச்சிடும் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரியாகவும் இருக்கும் ஆனால் அதெலாம் இன்றைக்கி செய்யறதே இல்லை இன்றைக்கி அக்ரிகல்ச்சர்னு படிக்கிறோம் எத்தனை பேர் வந்து நம்ம படிக்கிறதை அப்படியே பயன்படுத்துகிறோம் அது விவசாயத்துக்கு பண்றோம்னு தெரியல விவசாயத்தோடு ஒரு சிறந்த ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது எல்லா வேலைலையுமே ஒரு சுயநலம் இருக்கும் ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் சுயநலம் இல்லாத வேலை பொதுநலம் கருதி சம்பாதிக்கிற வேலைனா அது விவசாயம்தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி பொதுநலமாக நினைக்கிற ஒரே வேலை விவசாயம்தான் ஆனால் அது எத்தனை பேர் நம்ப செய்யறோம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் எல்லோருமே அதை செய்யுறது கிடையாது அக்ரிகல்ச்சர்னு படிக்கிறோம் ஆனா அது படிக்கிற அந்த டெக்னாலஜி அந்த நவீனத்தை வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுக்கறதில்ல இப்போவும் பார்த்தம்னா அந்த வரப்பை வெட்டுறது அவங்களோட வச்சுருக்க அந்த மம்முட்டியால்தான் வெட்டிட்டிருக்காங்க அது அவங்களுக்கு ஆரோக்கியந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்கே அந்த நவீனம் எங்கே போச்சுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஓகே அந்தளவுக்கு வந்து விவசாயம் வந்து இருக்குது ஆனால் விவசாயத்தில் வந்து ஈடுபாடு காட்டுறவுங்க நிறைய இருக்காங்க படித்தவுங்களும் இன்றைக்கி படிச்சுட்டு வேலைக்கு விவசாயம் செய்யறேன் அப்படின்னு விரும்பி வரவங்களும் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பெர்சண்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகதான் இருக்குது இன்னும் நிறைய பேர் வரணும் வராங்க நிறைய வந்துட்டிருக்காங்க அது இன்னும் நிறைய ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறேன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது விவசாயம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம தயாரிக்கிற பொருள் அதே சமயம் ஆர்கானிக்காகவும் பொருள் இருக்குது ரெண்டு தர்பூசணி இருக்குனால் ஆர்கானிக்காகவும் இருக்குது நம்ம விளச்சி கொண்டு வரதும் தர்பூசணி இருக்குது பட் எது வந்து பெஸ்ட்டுன்னு நம்மதான் நம்ம முடிவு பண்ணணும் ஒரு கீரை வாங்க போறோனால் கூட அதில் வந்து ஒரு விவசாயி தயார் பண்ணற கீரை வந்து பூச்சி இருக்கும் இந்த ஓட்டை இருக்கும் கீரையில் அதை ஓட்டை இருக்கிற கீரைதான் நல்ல உணவு பூச்சி கடித்தாதான் அந்த உணவு நல்ல உணவு கத்திரிக்காய் அரிகிறோம் அதில் புழு இருக்குது இந்த கத்திரிக்காய் நம்ம சாப்பிட கூடாது அப்படின் சொல்லி கத்திரிக்காயே சமைக்காத இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லா தெரிஞ்சிக்கோங்க எந்த உணவுல பூச்சி இருக்கோ எந்த உணவுல புழு இருக்குதோ எந்த பயிர்ல புழு இருக்கோ அந்த பயிர்தான் உடம்புக்கு ஆரோக்கியமான பயிர் எந்த ஒரு பூச்சியும் இல்லாமல் ஃப்ரெஷா தெரிகிற எந்த ஒரு பொருளுமே நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்காது மெழுகு போட்ட ஆப்பிளை சாப்பிட்டதை மாதிரிதான் ஆயிடும் அதனால வந்து விவசாயத்துக்கு கிடைக்க கூடிய பொருளை சாப்பிடுங்க நம்மளும் விவசாயம் பண்ணலாம் நம்ம வயல் இருக்குணும்னு அவசியம் இல்லை மாடி தோட்டம் வைக்கிலாம் மாடி தோட்டம் வச்சு இயற்கை உரங்களை பயன்படுத்தி கூட நம்ம விவசாயம் பண்ணி நம்ம நம்மளுக்கான உணவை நம்ப தேர்ந்தெடுத்துக்கெலாம் இல்லை கிராமத்தில் இருக்கறவங்கள்ட்டதான் விவசாயம் பண்ண முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது நகரத்தில் இருக்கறவங்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும் நம்ம வீட்டிலிருக்க கூடிய நம்ம கிடைக்க கூடிய கொஞ்சம் இடத்துலையே மாடி தோட்டம் வச்சு நம்ம இயற்கை உணவு பயன்படுத்தினோம்னா நம்மளும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் விவசாயம் நம்மளுக்கு என்றைக்குமே ஆரோக்கியத்தைதான் கொடுக்குமே தவிர நம்மளுக்கு வந்து நோய்களை கொடுக்காது அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்